இந்த மழை டைம்ல வந்து நான் எங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கரெக்டாக அதனால வந்து நான் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல ரெ ரெஸ்டாரண்டாக இருந்துச்சுன்னால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவசர அவசரமாக வந்து ஸ்பாட்டுங்கிற கடையை வந்து நான் சூஸ் பண்ணி அதை வந்து நான் ஆர்டர் கொடுத்தேங்க என்னென்ன ஆர்டர் கொடுத்தன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்தேன் அது எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தவிச்சிகிட்ருந்தேன் அப்போது இங்கெல்லாம் வந்து மழை வந்து ரொம்ப வெள்ளமாக இருக்கிறனால எப்பட்றா அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருந்தேன் கரெக்டான டைமுக்கு வந்து எனக்கு கொண்டு வந்து ஃபுட்டை வந்து டெலிவெரி பண்ணிடாங்க அந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னா ஸ்பாட்டுங்கிற கடை அது வந்து நான் எங்கே நான் இருக்கிற இடத்துலேந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நான் இருக்கிற எ இடம் வந்து இப்போது சிறுமுகை அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து கொடுத்தனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுங்க